நான் தமிழ் தமிழ்லன்னா நான் படிச்சது நம்ம பிள்ளைங்க படிச்சதுன்னா பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ் படிக்கிறாங்க ஹிந்தி படிக்கிறாங்க ஏ பிள்ளைலாம் ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் மற்ற லேங்குவேஜைலாம் பழகலாம் ஒருத்தரை ஃபிரெண்டு கூடவோ இல்லை ஒரு கல்யாண இடத்துலியோ இல்லை வெளிநாட்டுக்கு போயோ நம்ம படி பழகிக்கலாம் அதை தெரிஞ்சிக்கலாம் எத்தனையோ மொழிகள் இருக்குது க கர்நாடகா தெலுங்கு மலையாளம் எல்லாம் இருக்குது எந்த அது நம்ம ஒவ்வொரு இடத்துலருந்து அந்தந்த பாஷை பழகிக்கலாம் எத்தனை பாஷை நம்ம பழகுனாலும் தமிழ் நம்பளுக்கு தெரிஞ்சே ஆகணும் தெளிவாக தமிழ் தெரியணும் எந்த தேசம் போனாலும் ஃபர்ஸ்டு தமிழ் தெரியணும் அப்போதான் அந்த தேசத்தில் இருந்தால் அந்த அந்த பாஷை நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம கற்றுக்கலாம் பழகிக்கலாம் நம்ம பிள்ளைங்க வந்து தமிழே பேச பேசுறது இல்லை அது ஏன்னா அந்த காலத்தில் வந்து இங்கிலீஷ் அவ்வளோ இல்லை தமிழ் ஸ்கூல் தான் தமிழ் தான் நிறைய படிச்சிருக்காங்க இந்த காலத்தில்தான் இங்கிலீஷு ஹிந்தி எல்லா பாஷையும் நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் சொல்லி கொடுக்குறாங்கோ இங்கிலீஷ் மீடியம்லையும் சொல்லி கொடுக்குறாங்க இல்லை தமிழ் படிப்பு தமிழ் இது பள்ளிக்கூடத்துலையும் இந்த மாதிரி வந்து இருக்குது இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க மற்ற மொழிகள் சொல்லி குடுக்குறாங்க டீச்சருங்க அவுங்களுக்கு நல்லா படிக்கிணும் வ நம்ம பசங்க வந்து முன்னேறனுன்னு சொல்லி கொடுக்குறாங்க எதுக்குன்னா நாலேஜு தெரியணுன்னு நம்பளுக்கும் தமிழ் பண்பாடு முக்கியமாக வேணும் எத்தனை மொழி நம்ம நம்ம நாட்டில் இருந்தாலும் தமிழ்மொழி நம்மளுக்கு முக்கியம் அது நம்பளுக்கு வேண்டியதாக பாஷையாக இருக்குது பிள்ளைங்களுக்கு நம்ம கற்று கொடுக்கணும் எல்லா பாஷையும் பழகிக்கோ ஆனால் தமிழ் வந்து மறக்கக்கூடாது தமிழ் நல்ல தெளிவாக பேசணும் தெளிவாக படிக்கணும் மற்றவுங்ககிட்ட தமிழில் வந்து நாகரிகமாக அவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை வாங்கணும் அந்த நாகரிகளும் நாகரிகம் வந்து நம்ம கற்றுக்குணும் அது தமிழ் பண்பாடில் நிறையாவே இருக்கு